ஹலோ நான் கால் டாக்சி எனக்கு நான் வந்து அதியமான் கோட்டைக்கு கோட்டை வரைக்கும் போகணும் ஆ நான் காரியமங்கலத்தில் இருக்கிறேன் அங்கே இருந்து அதியமான் கோட்டைக்கு ஒரு விசிட்டுக்காக நான் போக வேண்டி இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எவ்வளோ கேட்பீங்க ரெண்ட்டு

ம் ம் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியாதா

அப்படிங்களா என்ன எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது டைம் ஆச்சு ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக எனக்கு வேணும் வேறு ஏதாவது கால் டாக்ஸி இருந்தால் கொஞ்சம் காண்டெக்ட் கொடுக்குறீங்களா இல்லை நீங்களே கொஞ்சம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன் என்னங்க டூ தெளசண்ட் ஆகும்னு சொல்கிறீங்க இதை இதை கம்மி பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் போய்ட்டு வந்தேன் தெளசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் வந்துச்சு லாஸ்ட் டைம் போய்ட்டு வந்தேன் தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுன்னா ஓகேன்னு சொல்லுங்கள் தெளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ்ட்டு நான் லாஸ்ட் டைம் தெளசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தான் போனேன் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நான் வழக்கமா போய் வரேன் நான் ம் ஆனால் அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் வருவீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க எனக்கு கரெக்டாக டைமுக்கு இந்த டைமுக்குன்னா இந்த டைமுக்கு வந்துடணும் நான் டைமிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் டைமிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஆ ஆ காரியமங்கலம் ஆ காரியமங்கலத்தில் ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் ம் ஒரு பேக்ரி ஐயங்கார் பேக்ரி இருக்குது அதுக்கு ஆ போன் நம்பர் சொல்கிறேன் நான் சவன் நைன் ஆ ஜீரோ ஃபோர் நைன் ஃபைவ் ஆ சவன் எயிட் சவன் எயிட் நைன் ஃபைவ் ஆ டைமிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் கொஞ்சம் குயிக்காக அங்கே வந்துடுங்க அது ஓகே ஓகே பாய்